இருவத்திரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருவத்திரெண்டு பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபது மூணு ரெண்டாயிரம் பதிமூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பத்தொன்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு